ஆ ஆமாம் மேம் நாங்கள் இப்போது சென்னையில் இருக்கோம் நாங்கள் கன்னியாகுமரி வரை வரணும் கொஞ்சம் அங்கே நிறையா இடம் சுற்றி பார்க்கணும் கன்னியாகுமரியில் எ ஸ்பெஷலான இடம் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாமே போகணும் எங்களுக்கு அதை பற்றி எதுவும் தெரியாது நீங்கள்தான் பார்த்து இது பண்ணணும் இப்போ எல்லாமே பார்க்கணும் நாங்கள் கரெக்டாக இருபதாந்தேதி கிளம்பி அங்கே வருவோம் நாங்கள் ஒரு ஏலு பேர் வர்றோம் ஒரு ஒரு வாரம் அங்கே ஸ்டே பண்ணுவோம் இல்லை மேம் எல்லாம் நீங்கள் தான் ரெடி பண்ணணும் மூணு ரூம் போதும் மூணு ரூம் மூணு ரூம் ஆமாம் ரேட்டெலாம் எவ்வளோ எப்படி வரும் அப்படிங் அப்படியா மேம் அப்புறோம் வேறு இந்த சாப்பாடெலாம் எப்படி இருக்கும் மேம் நாங்கள் அப்போது எந்த எப்போது வெளியே சாப் வெளியே சாப்பிட்ற மாதிரில்லாம் இருக்காதா

ஓகே அப்படிங்களா மேம் ஃபுட்டெலாம் சாப்பாடெலாம் எப்படி இருக்கும்

சரி மேம் அப்போ நாங்கள் வந்து கால் பண்ணுறோம் ஓகே மேம் ஓகே ஓகே மேம் சரி மேம் சரி ஓகே மேம் ஓகே மேம் ஓகே மேம் ஓகே மேம் தேங்க்யூ மேம்